நாமக்கல்ல வந்து ஒவ்வொரு சீசன் இந்த மழைக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் இலையுதிர் காலம் இது ஒவ்வொன்றுமே சரியாக தான் இருக்கும் இங்கே இந்தமாதிரி புயல்கள்லாம் வர்றது இந்த சுனாமி இந்த மாரி இங்கே எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது நிலநடுக்கம் இது நாமக்கல் வந்து தமிழ்நாட்டில் சென்டர் பகுதியில மத்திய பகுதியில இருக்கிறனால இங்கே அந்தமாரி எந்த ப இயற்கை சீற்றங்கள் பிரச்சனை எதுவும் கிடையாது இயற்கை வந்து எப்பையுமே சீராக தான் இருக்கும் குளிர் காலத்தில் குளிர் காலையில் ஒரு நைட்டில் கொஞ்சம் குளிர் இருக்கும் காலையில் ஒரு ஏழு மணி வரையும் கொஞ்சம் குளிர் காலத்தில் குளிர் அப்படி இருக்கும் வெயில் காலத்தில் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்கும் எல்லா டிஸ்டிக்லையும் இருக்குற மாரி கொஞ்சம் வெயில் இருக்கும் அப்புறம் மழைக்காலத்தில் நல்லாவே மழை பெய்யும் நல்ல ஒரு நாளைக்கு இரண்டு இரண்டு மணி நேரம் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா கொஞ்சம் விடாமல் மழை பெய்யும் இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் வறட்சின்றது அவ்ளோவாக கிடையாது இங்கே நாமக்கல்லை சுற்றி ரெண்டு மூணு இடத்துல காவேரி ஆறு நாமக்கல் டிஸ்டிக்கை கடந்து போகறதுனால இங்கே அவ்ளோக வறட்சிகள் கிடையாது அப்புறம் சில இந்த கொல்லிமலை மாதிரி ரெண்டு மூணு மலைகள் சின்ன மலைகள் இருக்கிறனால நல்ல கூலிங்காக இயற்கையாக தான் இருக்கு நாமக்கல் டிஸ்டிக்கு பக்கத்துலையே தூசூர்ன்ற ஒரு பெரிய ஏரியும் இருக்கிறனால தண்ணி பஞ்சம் எதுவும் கிடையாது இங்கே வறட்சின்றதும் கிடையாது வெள்ளப்பெருக்கு இங்கே அவ்ளோக சீக்கிரம் இங்கே வெள்ளப்பெருக்குங்களும் வராது இங்கே எல்லா வெப்ப நிலை வறட்சி வெள்ளப்பெருக்கு இது எல்லாமே சரியான நிலையில் இருக்கிறனால எல்லா பருவமும் கரெக்டாக இருக்கிறனால இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது